இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து க பேங்க்கில்அதிகமாக கடன் வாங்க மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நிறையா கடன் வாங்குவாங்க நிலத்த வச்சி நிலத்த அடமானம் பண்ணி அப்றம் வீடை அடமானம் பண்ணி அப்புறமேட்டுக்கு ந நிலத்த வந்து போக்கியம் விட்டு அதலாம் வந்து நிறையா வந்து கடன் வாங்குவாங்க வட்டிக்கு வாங்குவாங்க அப்றம் கூட்டு வட்டி அப்றம் வந்து மீட்டர் வட்டி நிறையா வட்டி இருக்குது வட்டிலேயும் நிறையா இருக்குது ஒரு நாளைக்கு கொடுக்குற வட்டி அதனா வந்து எந்த நோக்கத்துக்குனா படிப்பு செலவுக்கு அப்றம் வீட்டில் வந்து காசு இல்லாத பட்சத்துக்கு வந்து அவங்க வாங்குகிறாங்க நிறையா எதுக்குனா ப பிள்ளைங்கள வந்து ந படிக்க வைக்கிறதுக்கு தான் வந்து நிறையா கடன் வாங்கி வாங்கி இந்த கிராமத்தில் உள்ளவங்க வந்து சில பேர்லாம் நிறைய கடன் வாங்குகிறாங்க அதுவும் வந்து அவங்க ஃப்ரண்ட்ஸ் கிட்டே வந்து நிறையா வாங்குவாங்க ஃப்ரண்ட்ஸ் கிட்ட வாங்கினாலும் வட்டிக்கு தான் வாங்குகிறாங்க அதுக்கப்றம் வந்து ரொம்ப வந்து கடன் வாங்கி பொழைக்கிறவங்களும் கடனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க நிலத்த அடமானம் வச்சிக்கிட்டு அப்றம் போக்கியம் விட்டுட்டு அதுக்கப்றம் அவங்கக்கிட்டேருந்து மீட்பாங்க எதனாலனால் அவங்க பிள்ளைங்க படிக்கிறதா இல்லைனா வேறே எதுக்காச்சும் அவங்களோட மருத்துவச் செலவுக்கு அப்றம் வந்து வேறே எதுக்காச்சும் வேறே ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இவங்க இன்னொரு கடனை வாங்குவாங்க